புதிதாக ஓவியம் வரைய தொடங்கிருக்கும் ஒருவருக்கு அவரது திறமைகளை மேம்படுத்த நீங்கள் என்ன ஆலோசனைகளை சொல்வீர்கள் புதிதாக ஓவியம் வரைய தொடங்கிய ஒருவர் பல்வகை கலைகள் இருக்கின்ற பொழுது அதில் ஓவியக்கலையும் ஒன்று அந்த ஓவியக் கலையை வந்து செய்வதற்கு வயது வரம்புகள் கிடையாது அவரவர்கள் திறமைக்கேற்ற மாதிரி ஓவியங்களை வரைவர் பொதுவாக சிறு குழந்தைகள் சிறு வயதில் அந்த கிரெயான்ஸ் கலர் பென்சில் ஆகியவற்றை கொண்டு ஓவியம் வரைய குழந்தைகள் ஆரம்மிப்பார்கள் அதை விளையாட்டாகவும் செய்து கொண்டு இருப்பார்கள் அதுபோல் புதிதாக ஒரு ஒரு ஓவியம் கற்றுக்கொள்கிறார் அப்டியென்றால் அவருக்கு அந்த கலையின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட அவங்க வீட்டில் எதாவது கம்பல் பண்ணி கூட வருவாங்க எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து ஒரு ஆர்வத்தோடு பண்ணும்போது தான் அது வந்து முழு வெற்றியை அடையும் கடமைக்கு கடமை என செய்தால் அது கண்டிப்பாக எந்த ஒரு பயனையும் அளிக்காது எனது ஆசிரியர் சொல்வார் கடமைக்கு ஒரு செயலை வந்து கடமை என செய்தால் வெற்றி கடமைக்கு என செய்தால் அது தோல்வின்னு அதாவது ஒரு நம்ம ஒரு விஷயத்த செய்யப் போகிறோனா அது நம்மளோட வந்து கடமை அப்டின்னு செய்யணும் கடமைக்கு சேரி அது பண்ணிக்கலாம் சே கடுப்பாக இருக்கு பண்ண விடுறாங்களே அப்படி சொன்னால் அது வந்து அதை ஒரு முழு வெற்றி அடையாது நம்மளோட கடமை நம்ம செய்யணும் அப்டின்னு வந்து ஒரு ஆர்வத்தோட செய்கிற போது தான் அது வந்து ஒரு வெற்றியை வந்து கண்டிப்பாக அடையும் அதை வந்து சொல்வேன் அது போல ஸ்டார்டிங்லேயே எல்லோருக்கும் எல்லாம் தெரிய போகிறது இல்லை அல்லவா ஆ எல்லோருக்கும் ஒரு ஒரு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்திருப்பாங்க எடுத்தோடனே யாரும் ஒரு ஹையர் இடத்துக்கு வந்து போகிறது கிடையாது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ஓவியன் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதல்ல நமக்கு வந்து எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எல்கேஜோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வர இருக்குல்லையா அதுபோல் ஓவியத்தில் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே சின்ன சின்ன சாம்பிள் பிக்சர் அந்த மாதிரிங்கிறதுலாம் வரைய ஆரம்மிச்சி படிபடியாக அவங்க வந்து மேலே மேலே போகணும் எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு ஆர்ட்டிஸ்ட் மாதிரி வரைஞ்சிர முடியுமா அப்படின்னா வரைய முடியாது ஓகேவா சின்ன சின்ன பொருட்கள் சின்ன சின்னதுலாம் வரைய ஆரம்மிச்சி அதில் வந்து நம்ம கூட முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும் மேலும் நம்ம நம்ம திறமைய வளத்துக்கணும் வந்து எப்படி சொல்கிறது நார்மலாக சும்மா இருக்க நேரத்தில் வந்து டிராயிங் பண்ணி பார்க்கலாம் அது போல் நமக்கு எப்போப்பலாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து ஆர்வத்தோடு ஆர்வத்தின் மிகுதியால் நம்ம வந்து செய்யணும் ஒரு விஷயத்த ஓகேவா அப்படி செய்யணும் அந்த மாதிரி புதுசா ஒருத்தவர் வந்து கற்றுக்கறாரு அப்டிங்கும் போது அவரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மத்தவங்கூட கம்பேரிசன் பண்ணக்கூடாது அவங்க வரையறாங்க அவங்க உங்கக்கூட தான் வந்தாங்க ஆனால் நீங்கள் இன்னும் பண்ணலை அப்படிங்கிற கம்பேரிசன் நம்ம வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது ஓகேவா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பேரிட் பண்ணாலே நம்மக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பானம் ஏற்பட்டுரும் அவங்களா வரையறாங்க நம்மளா வரைய முடில அப்படிங்கிற வந்துடும் அது கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிற மாரி ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் லோ ஸ்லோ லேர்னர் இருப்பாங்க டக்குன்னு பிக்அப் பண்ணிக்கிறவங்களும் இருப்பாங்க அல்லவா அதை வெச்சு அது வெச்சு நம்ம வந்து இது பண்ணணும் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கலந்து பெரியவுங்கள் வரைக்கும் யார் கற்றுக்க வந்தாலும் அவங்கவுங்களுக்கு தனி நம்ம வந்து கோச்சிங் மாதிரி கொடுத்து தனியாக அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் கம்பேர் பண்ணக்கூடாது மோட்டிவேட் பண்ணும் இவங்களாலையும் முடியும் நானும் ஸ்டார்டிங் இப்படி தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சில மோட்டிவேஷன் ஸ்பீச்சுலாம் அவங்களுக்கு வந்து குடுத்துன் அவங்கள டிராயிங் வரைய வைக்கணும் இப்போ டிராயிங் ஓட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா ஒரு இரண்டு பொருளை வந்து சேர்த்து வரையக்கூடிய அளவுக்கு இருக்கு அந்த காலத்துலேயும் இதை விட அருமையாக ஓவியலாம் பண்ணியிருக்காங்க ஓகேவா பலவகையான ஓவியங்கள் கல் சிலைகள்லாம் வந்து கல்லுலேயே வந்து ஓவியங்களை வந்து செதுக்குவாங்க உளியை வெச்சு அந்த மாதிரி பல திறமைகளை கொண்டது தான் தமிழ்நாடு இப்போது இருக்கிற காலக்கட்டத்தில் என்னன்னா ஒரு இருள இருக்கிறவுங்களையும் நம்ம சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலை அப்படிங்கிறபோது அவங்க இறந்த ஒருத்தவங்களையும் அந்த நம்ம குரூப் ஃபோட்டோவோட ஆட் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுக்கற அளவுக்கூட இப்போ ஓவியத்தோட வளர்ச்சி மேன்மேலும் அதிகரித்திருக்குங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக நம்ம வந்து பாக்கிறோம்